இப்போ இருக்க அரசியல்வாதிகளெலாம் வந்து நிறைய கொள்கைகளெலாம் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட்யெல்லாம் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸெலாம் இருக்காது ஆனால் இப்போ வந்து ரோடை வந்து ரொம்ப ஹைவேஸ் பண்ணுறது அப்புறம் வீட்டுக்கு வீடு வந்து டிச்சு கட்டுறது அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்யெல்லாம் வந்து இந்த அந்த ஏரியாக்குள்ளே போகவே ரொம்ப பயமாக இருக்கும் இப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரீட் லைட்டெலாம் போட்டாங்க நிறைய சேஃப்ட்டி கேமராஸ்யெல்லாம் அந்த ஸ்ட்ரீட் லைட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து சேஃபாக போயிட்டு வர கொஞ்சம் பெனிஃபிட்டாயிருக்கு அப்புறம் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய எங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த அந்த நோய் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த நிறைய அந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுவது தண்ணியில் வந்து கொசுவெல்லாம் தேங்காமல் இருக்கிறதுக்காக அங்கே அந்த தொட்டி எல்லாம் க்ளீன் பண்ணுறது அதில் வந்து ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் பவுடர் போடுவது இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ணிணாங்க